ஹலோ ஹலோ வணக்கம்மா ம்மா நாங்கள் கிருஷ்ணகிரிலருந்து தனியார் பள்ளிலருந்து பேசுகிறோம்மா டெய்லர் அஸ்மாங்களா ஆ அம்மா எங்கள் ஸ்கூலில் பசங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் தைக்கணுமா ஆமாம் நீங்கள் வந்துட்டு பல்க் ஆட்ரு எடுக்கிறீங்களா இல்லை தனி தனியாக செய்கிறீங்களா பல்க் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா சரிம்மா யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு பசங்களுக்கு அளவு எடுக்கணும் நீங்கள் வந்துட்டு உங்கள் இதுலருந்து யாரையாவது அனுப்பி நாளைக்கு நாளைக்கோ இல்லை நீங்கள் எப்போது சொல்கிறிங்களோ அப்போ வந்துட்டு பசங்களுக்கு சரியான அளவு எடுத்து தைக்கணும்மா போன வாட்டி வந்துட்டு ஒரு அப்படிங்களா சரிமா ரெண்டு பெண் பிள்ளைக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் ஏன்னால் ஆமாம்மா பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அளவு எடுக்கணுனா அவங்க இருந்தால்தான் சரி ஆமாம்மா போன வாட்டி வந்து கொடுத்து ரொம்ப தாமதம் பண்ணிவிட்டாங்க யூனிஃபார்ம் கொடுக்கறதுல அதனால் நாங்கள் இந்த வாட்டி தெரிஞ்சவங்க சொன்னாங்கனு உங்கள் கிட்டே ஆட்ரு கொடுக்குலாம்னு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு எப்போ ம் ஆமாவா ஒரு எத்தனை நாட்களில் நீங்கள் யூனிஃபார்ம் செஞ்சு தருவீங்கமா ஆமாவா எல்லா யூனிஃபார்மும் ஒரே டைமில் செஞ்சு கொடுத்துருவீங்களா ஆ ஆமாம்மா நீங்கள் வந்து எப்படி ஹோல் சேலாக ரேட்டு செஞ்சு தரீங்களா இல்லை ஒரு யூனிஃபார்முக்கு ஒரு ரேட்டுங்ற மாதிரி சொல்வீங்களா ஆமாவா ஒன்றாவேவா ஹோல் சேல் ஓ அதாவது ஒரே பேமெண்ட் கொடுக்கற மாதிரி பண்ணிக்கலாமா ஆ சரிமா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஃபோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஆமாம் அளவு எடுக்கிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆமாம் இப்போ நாளைக்கு அளவு எடுத்தோன்னால் கரெக்ட்டாக நீங்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளே எங்களுக்கு தைச்சி யூனிஃபார்ம் கொடுத்துர்ணும்மா சரிமா உங்களுக்கு முன்பணம் வேணுனால் கூட நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துர்றோம் அப்படிங்களாமா ஆ சரிமா அப்படியே ஆகட்டும் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வரீங்களா சரிமா வந் வந்துட்டு எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிமா தேங்க்யூமா